தமிழகத்தை பொறுத்த வர எதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் எல்லாருமே அவங்களோட லேங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்க ஆரமிச்சிவிட்டாங்க அதில் காமனாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு லேங்குவேஜ் என்ன அப்படின்னா ஆங்கிலம் தான் ஆங்கிலம் வந்து முழுமையாக ஆதிக்கம் செலுத்த ஆரமிச்சிருச்சு அதில் அதை வந்து விடக்கூடாது அப்படி விடக்கூடாது அப்படின்ங்கிறதுக்காக தமிழக அரசு வந்து கல்வித்துறையில் ரொம்பவே மும்மரமாக கவனம் செலுத்த ஆரமிச்சிவிட்டாங்க தமிழ் தமிழக அரசில் உள்ள கல்வி அமைப்பை பொறுத்த வரையும் தமிழ்மொழி தான் மூத்த மொழியாகவும் இருக்கு முதல் மொழியாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் கொண்டு வந்துவிட்டாங்க தமிழ்நாட்டில் பொறந்த எல்லாருக்குமே தமிழ் எழுதவும் தெரியணும் படிக்கவும் தெரியணும் அப்படின்ங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்துவிட்டாங்க அதை வந்து செயல்படுத்துறதுலையும் ரொம்ப கவனம் செலுத்திட்டுருக்காங்க அதே மாதிரி ஊடகத்துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரையும் செய்தி துறையிலலாம் முழுக்க முழுக்க தமிழ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட அந்த உச்சரிப்பு எதுவுமே இப்போ வரையும் மாறலை அதே மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க எனக்கு ரொம்ப இப்ப ரீசன்ட்டாக ரொம்ப அடிக்ட்டான ஒரு நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சி அப்படின்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ட்டு விஜய் டிவியில இப்போ ஒளிபரப்பு பண்ணுறாங்க அந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம்ப தமிழ்மொழி இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க மொழியாக அப்படின்ட்டு மெய்சிலிர்க்குது எனக்கே அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக ஒவ்வொரு உச்சரிப்பு ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அதனால் தமிழ் அழிய அழியிறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாருமே அதை வந்து பிரதிநிதித்துவம் பண்ணணும் அப்படின்னு தான் போராடிட்டுருக்காங்க